நம்ம வழிப்படும்போது வழிப்படுற இல்லத்துக்கு உள்ளே போகும் போதே குளிச்சுட்டு நல்லா ச சந்தனம் பொட்டெல்லாம் இழுத்துகிட்டு செருப்பெல்லாம் வெளியே கழட்டி விட்டுவிட்டு வேட்டி சட்டை போட்டுகிட்டு தான் போகணும் அதுதான் நம்ம கலாச்சாரோட ஒரு முறை கோ வழிப்படும்போது நாம் நல்ல பக்தியோடு வழிபடணும் கீழே விழுந்து வழிபடணும் குளிச்சுட்டு நல்ல நல்ல மனசோடு வழிபடணும் கோயிலுக்குள்ளே போய்விட்டு எதுவும் தீய வார்த்தைகளெலாம் பேசக்கூடாது தீயதெலாம் நடக்கக்கூடாது என்னும் நல்லா யூ யூஸ் பண்ணக்கூடாது நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி வேட்டி ஷர்ட்டு ஷர்ட்டு போடக்கூடாது வேட்டி மட்டும்தான் கட்டிகிட்டு போகணும் பெண்களெலாம் நல்லா தலைக்கு குளிச்சுட்டு தலைய தலைக்கு குளிச்சுட்டு நல்லா சுத்தமாக வரணும் கோயிலுக்கு ஆண்களெலாம் எப்பேயுமே சுத்தபத்தமாக இருக்கணும் தீய வார்த்தைகளாம் பேசக்கூடாது கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வழிபடுற நானும் மனசார வழிபடுணும் மனசு சுத்தமாக இருக்கணும் திரும்ப கோயிலை விட்டு வெளியே போய்விட்டு அன்னிக்கு ஃபுல்லாக சாமியோட நினைப்புலே இருக்கணும் சாமி நம்மளை காப்பாற்றுவாருன்ற மனசிலே இருக்கணும்